நான் சமைக்கிறதுலேயே பன்னீர் பட்டர் மசாலா தான் ரொம்ப ஸ்பெஷல் என் ஹஸ்பண்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் என் பேமிலி யார் வீட்டுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்க கேக்கிறது வந்து எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு கொடு அப்படினு தான் என்கிட்ட கேட்பாங்க ஏன் அப்படினா நான் வந்து பன்னீராக இருக்கட்டும் இல்ல பட்டராக இருக்கட்டும் எல்லாம் வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன் கடையில் நான் எதுவும் வாங்க மாட்டேன் பாலில் இருந்து டைரக்டாக நானே பன்னீரும் பட்டரும் ரெடி பண்ணிடுவேன் அது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் அது அதோட டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க எங்க வீட்ல என்ன நடக்கும்னா ஒன்னு சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா கேட்பாங்க அப்படி இல்லையா நான் மட்டும் வெளியில் வாங்கிகிட்டு வந்துட்டு நீ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடு அப்படின்னு எல்லோருமே கேட்பாங்க அது அதுக்கு இது சீக்ரெட்டானா ஒரு இங்கிரீடியன்ட் வந்து நான் ஆட் பண்ணுவேன் அது யாருக்கும் தெரியாது அது என்னன்னா எல்லாம் ரெடியாகி பன்னீர் பட்டர் மசாலா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு பைனல் ஸ்டேஜ் அது கொதிச்சிட்டிருக்கும் போது அந்த நான் இங்கிரீடியன்ட் ஆட் பண்ணுவேன் அது என்ன இங்கிரீடியன்ட்டுனா முந்திரி முந்திரி வந்து நல்லா ஒரு ஒரு மணிநேரம் அரை மணிநேரத்துல இருந்து ஒரு மணிநேரம் வரையும் நல்லா ஊற வைச்சிட்டு அது மட்டும் அரைச்சி அது நல்லா க்ரீமி டெக்ச்சராக வந்துடும் அத வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதில் ஆட் பண்ணுவேன் அது டோட்டலாக ரொம்ப டிஃரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பே ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்க மாதிரி அது டெக்ச்சர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி இருக்குல வெந்தய கீரைனு சொல்வோம்ல அதுவும் நானே வீட்டில் க்ரோத் க்ரோத் பண்ணி வளர்த்து அதை வந்து காய வச்சு அந்த கஸூரி மேத்தி பவுடர் மேல் அப்படியே தூவி விடுவேன் அது அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் எங்கள் பேமிலியில் எல்லாருக்கும் பிடிக்கும் அது தான் என்னோட சீக்ரட் இங்கிரிடியன்ட் ஆட் பண்ணுற ஒரு ரெசிப்பி